இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி மூன்று பத்தொம்போது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டாயிரம் ஆறு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போது நாலு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று